ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் என்ட்ரி சீட் சரியாக அமையலை அதுக்கப்புறம் இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஸ்கூலில் தாங்க சே ஸாரி காலேஜில்தான் ஜாயின் பண்ணிணோம் அதுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிற க்ரோத் ஆகிற காலேஜ்தான் பட் இருந்தாலும் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்டாஃப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறையா கேதர் பண்ணிக்கலாம் எல்லாமே படித்தது எல்லாமே வந்து ஸ்டாஃப்பும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் லைப்ரரி ரெஃப்ரன்ஸ்தான் எல்லாமே அதில் படிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே நாலேஜ் வளர்த்துக்கிட்டது மேஜர் மேக்ஸ் என்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே மேக்ஸிமம் எங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட எங்கள் சீனியர் கிளாஸ் ரூமில்தான் இருப்போம் எங்கள் ஸ்டாஃப்பும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க படிக்கிறது கரெக்ட்டாக இருந்துக்கிறான்னு சொல்லிகிட்டு எதுவும் கேட்கல எங்கள் காலேஜ் நல்லா போய்ட்டுதான் இருந்துச்சு அப்புறம் சீனியர் இது ரொம்ப பழக்கமானது அப்புறம் கபடி டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிணது அது பிராக்டீஸ் பண்ணிணோம் ஸோ ஏன்னால் யூனிவர்சிட்டி டீம் எங்கள் சீனியர்க்கு அடுத்தது நாங்கள் தானே போகணும் ஜாயின் பண்ணறத்துக்காக அதில் ஒரு ஆள் தேவைப்பட்டது அதனால் கபடி டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிணோம் எங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணிணதுதான் ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சி சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு டிரைன் போயிகிட்டே இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்துச்சி சரி பார்த்துட்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நாங்களும் இறங்கி விளையாட ஆரம்பித்தது அவை ரெண்டு மூணு ரவுண்ட் போச்சி இ போயிட்டிருந்தது நல்லா போயிட்டிருந்தது அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இந்த ஸ்டூடண்ட் எல்லாம் குடிச்சுட்டு வந்துட்டாங்க குடிச்சுட்டு வந்து இது பண்ணி களத்திலையும் இறங்கிட்டாங்க சரி நாங்களும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டோம் ஏ ஃப்ரெண்டுங்க சிலம்பரசன் ரைடர் நானும் ரைடர் ஒரு ஒரு டிஃபெண்டர் இருந்தான் விளையாடத் தெரிஞ்சவங்க மீதி மூணு பேர் சும்மா நாலு பேர் அப்படியே சும்மா போட்டுகிட்டு விளையாட ஆரம்பித்தோம் அவன்தான் ஃபஸ்ட் ரைட் போனான் போனவன் ரெண்டு பாய்ண்ட் அடிச்சுட்டு வந்தான் அவனும் வந்தவனும் இங்கே ரெண்டு பக்கம் ஒரு பாய்ண்ட் அடிச்சுட்டு போய்ட்டு சரின்னு சொல்லிகிட்டு அடுத்த ரைடுக்கு நான் போனேன் போகும் போதுதான் அப்போது ஒரு மூணு பாய்ண்ட் அடித்தேன் மூணா நம்ம பார்க்கறதுக்கு ஆளு கொஞ்சம் பொஸுக்கோண்டு இருப்போம் ஒல்லியாக அதில் ஓடி ஒரு மூணு பா மூணு பாய்ண்ட் அடிச்சுட்டு வரும்போது வந்து நின்னாச்சு சரி என்ன நினைச்சானுங்கனு தெரிலை அவனுங்க ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானுங்களா வந்துச்சு வ என்னான்னு தெரிலை வந்தான்னுக விளையாட்னின்னு இருக்கும்போது நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிவிட்டு போய்ட்டானுவோ என்ன பண்ணறது ஏது பண்ணறதுன்னு தெரிலை அப்படி திகைச்சி நின்னுவிட்டேன் சீனியராக போய்ட்டானுங்களா வேறு ஏதாக இருந்தாலும் நம்ம ஏறி பண்ணிடலாம் ஏதாவது சீனியராக வேறு போய்ட்டானுங்காட்டிக்கும் அப்படியே த தெகைச்சி நின்னுவிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் எல்லாமே வந்து என்னாங்கடா பண்ணுறீங்க இவங்களாம் குடிச்சுட்டு வந்து விளையாண்ட்டுகிட்டு இருக்கீங்க வெளில போங்கடா இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டீம் வேறு டீம் வேறு நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டி அப்புறம் எங்களுக்கு ஃபஸ்ட் பிரைஸ் கபடியில் கொடுத்து அப்புறம் மெடல் கிடலெலாம் வாங்கி அப்படியே ஃபஸ்ட் இயர் போய்ட்டு இருக்கும் போதுதான் கிரிக்கெட் ஆடிகிட்டு இருந்தோம் அதில் வந்து ரன்னர்அப் வாங்கினோம் டிப்பார்ட்மெண்ட்டோடு விளையாடும் போது நாங்கள் சீனியரிலேருந்து ஜூனியர் வரைக்கும் எல்லா ஒரு சேர்ந்து ஒரு டீம் விளையாடினோம் அதுக்கு எனக்கு பௌலிங்கும் கொடுத்தாங்க நம்ம பௌலிங் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் விளையாட ஆரம்பிச்சு அதில் ரெண்டாவது பிரைஸ் மீதி அது ரன்னிங் கின்னிங்யெலாம் எதிலையுமே வா வாங்கலை இந்த ரெண்டு மட்டும்தான் அப்புறம் அதே ஸ்டேஜில் நிற்க வச்சுதான் கொடுத்தாங்க ஜாலியாக இருந்துச்சு காலேஜ் வேறு வேறு பயங்கரமாக இருக்குமா இப்படி மாதத்துக்கு மூணு இதாவது ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது கல்ச்சுரல் அது இதுன்னு கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படி வெளில போவது சுத்துறது எங்கையாவது புக் பார்க் அது இதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக போய் சுற்றிட்டு வந்தோம் அப்போதுதான் என்னோட சீனியர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சீனியர்னால் ஏ ஏஜ் ஒரே ஏஜ்தான் பட் பிடிச்சிருக்குனு சொன்னது பட் நம்ம அதுதான் எதுவும் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நம்மளும் சரி ரெண்டாவதாக இருக்கட்டும் அவங்களும் முடிச்சுட்டு வெளில போயிட்டாங்கன்னால் நம்ம நம்ம சைட் என்னவோ அது சொல்லவா வேணும் செகண்ட் இயர் கிளாஸ்ஸே போவது கிடையாது பக்கத்து ஊர் வேறு சொல்லவா வேணும் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு ஃபுட் போர்ட்தான் வண்டியில் அப்படியே காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு எழுந்துருக்கிறது ஒரு பதினோரு மணிக்கு காலேஜ் போய் ஜாயின் பண்ணறது போய்ட்டு ஒரு மூணு மணிக்கு ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வர்றது இந்த போய்ட்டு இருந்துச்சு போய்ட்டு இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் வேறு எடுத்த குரூப் மேக்ஸ் நம்ம சூஸ் பண்ணின லேங்வேஜ் சரி சப்ஜெக்ட் வந்து அதர் சப்ஜெக்ட் அக்கவுண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறதுக்காக அதர் குரூப்பிலேருந்து எடுத்து படிச்சுட்டு அது வேறு என்னவோ மார்க் கம்மியாகிடுச்சி ஃபஸ்ட் இயரில் மார்க் நைண்டி பெர்சண்டேஜ் இருந்துச்சு செகண்ட் இயரில் ஃபிப்ட்டி ஃபைவ் பெர்சண்டேஜ் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தேர்ட் இயர் அப்படியே கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி வெளில வந்து அதுக்கப்புறம் பிஎட் ஜாயின் பண்ணினோம் பிஎட்லேயும் நம்மதான் பேச மாட்டோம் கூச்சமும் படுவோம் ஸ்டேஜ்ஜில் ஏறி அப்படியே விளையாடிகிட்டு வந்து ஸ்டேஜ் யாருன்னால் வாங்கிக்கின்னு வந்து உட்காந்து பேசுவது இல்லையா அங்கே பிஎட் போய்தான் நம்ம யார் என்னான்னு சொல்லிகிட்டு பேச ஆரம்பித்தது அங்கேதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க சொன்னது செமினார் எடுக்க சொன்னது நம்மளும் கூச்சம் நாச்சமெலாம் இல்லாமல் போவதுக்கு காரணம் இருந்தது அங்கேதான் ஸோ பிஎட்டில்தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தது அங்கேயும் ஸ்போர்ட்ஸ் டே சொல்லவா வேணும் கல்ச்சுரல் வேறு டான்ஸ் சொல்லிக் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்டுங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன் நானும் மைமிங் இதெல்லாம் பண்ணி அங்கேயும் கிஃப்ட் வாங்கினது நிறையா பண்ணினோம் அங்கே அப்புறம் அங்கே முடித்தது பிஎட் அப்படியே எக்ஸாம் கவர்ன்மெண்ட் காலேஜ்ஜில்தான் எக்ஸாம் வைச்சாங்க அங்கேயும் எழுதி ஏதோ எய்ட்டி நைன் பெர்சண்டேஜ் எயிட்டி நைன் பெர்சண்டேஜ் அதோடு பிஎட் முடிச்சுட்டு வெளில வந்தோம் வந்தோம் சரி காலேஜ் ஜாயின் பண்ணிணோம் எங்கே மாஸ்டர் டிகிரி யூனிவர்சிட்டியில் எங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே ஜாயின் பண்ணிணோம் சொல்லவா வேணும் யூனிவர்சிட்டி அவ்வளோ பெருசு காலேஜை பார்த்துட்டு அங்கே போனால் ஒரு ஊரே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி அங்கே போனால் அங்கே எங்கே போனால் எங்கே வரணுமெனே தெரிலை ஒரு ஒரு மாதம் தேகமாக இருந்தோம் அதுக்கப்புறம் பழக்கப்பட்டுச்சு ஜாலியாக அங்கேயே பழக்கப்பட்டவுடனே டெய்லியும் போய்ட்டு ஈவினிங் ஆனால் விளையாடுறதுக்கு கிரௌண்ட்டில் போய்ட்டு வர ரன்னிங் போய்ட்டு அப்படியே ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு ஹாஸ்டல் சாப்பாடு வேறு ஹாஸ்டல் சாப்பாடு சரி இல்லைனாலும் நான் அங்கே இருந்த ஒரு டபாராவை தூக்கிட்டு வந்துவிட்டேன் யூனிவர்சிட்டி கேட்டுக்கு யாரும் உள்ளே வரக்கூடாதென்னு சொல்லிகிட்டு கேட்டை தூக்கி அப்புறம் எப்படி ஒன்றரை கிலோ மீட்டர் கேட்டுக்கும் யூனிவர்சிட்டி உள்ளே இருந்து கேட்டுக்கு அவ்வளோ தூரம் இந்த அவ்வளோ பெரிய டபரா ஒரு நாற்பது கிலோ டபரா இருக்கும் நாற்பது அம்பது கிலோ வட்ட டபரா அது அரை சாப்பு அரை வட்ட சாப்பாடு இருக்குது அதை தூக்கிட்டு மெயின் கேட்டுக்கு வந்து தூக்கின்னு வந்து போட்டுவிட்டு நாங்கள் பண்ண அன்டைம் ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் நம்ம பாட்டுன்னு உட்காந்துட்டோம் பத்து பதினோரு மணி வரைக்கும் எவனும் வரலை அப்புறம் மீடியாயெலாம் வந்தாங்க வந்து பார்த்து ஃபோட்டோ கீட்டோவெலாம் அதில் முக்கிய அக்கியூஸ்ட் மாதிரி நம்ம ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து ஒழுங்காக சாப்பாடு சரி இல்லைன்னு டீன் வந்தார் மேச சயின்ஸ் டிப்பார்ட்மெண்ட் டீனெலாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க அந் அப்புறம் டீன் வந்து பேசி அதுக்கப்புறம் நம்மளும் யூஸ் பண்ணறதுக்காக வீக்லி டூ டைம்ஸ் நாண் வெஜ் போடுகிற மாதிரியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க